தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது அதில் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோயில்னால் தஞ்சாவூர் கோயிலிருக்கு அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூரில் வந்து நிறைய தமிழ் பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் கல்லணைணெல்லாம் இருக்குது இங்கே கல்லணையிலெலாம் பார்த்தோம்னா இது தண்ணியெலாம் நிறையா வரும் அதுவும் மேலிருந்து பார்க்கறதுக்கே நல்லா அழகா இருக்கும் நானெலாம் கல்லணைக்கு போயிருக்கேன் என் நண்பர்கள் கூட கல்லணையிலிருந்து தண்ணி அவ்வளோ ஸ்பீடாக போகும் அந்த தண்ணியை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அதில் தான் என்ன சொல்கிறது தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்துலேருந்து அது வழியா வர்ற தண்ணியில் தான் நிறைய பேர் விவசாயம் பண்ணுவாங்க நான் என் நண்பர்களெலாம் அங்கிருந்து பார்த்தப்ப ரொம்ப அழகா இருந்தது அது மட்டுல்லாமல் தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் ரொம்ப பெரிய கோயில் தஞ்சாவூரில் உள்ள முக்கால்வாசி பேர் வந்து அங்கே தான் வருவாங்க ஞாயிற்றுக் கெழமலாம் ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு போவாங்க அங்கே உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கே நிறைய சிற்பங்கள் சிலைகள் அதெலாம் அவ்வளோ அழகா இருக்கும் நான் நாங்களும் போய் சுற்றி பார்த்துருக்கோம் நான் என் நண்பர்களெலாம் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் ஸ்கூலிலேருந்தே எல்லாேரையும் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் பார்த்தப்ப நிறையா சாமி சிலைகள் நந்தி சிலையிலெலாம் இருந்தது நந்தி சிலை வந்து ரொம்ப உயரமா நல்லா பெருசாக அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அது மட்டுல்லாமல் என் நண்பர்கள் கூட நாங்கள் போயிருந்தப்போ நிறையா இது தின்பண்டங்களெலாம் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிணோம் நல்லாயிருந்தது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பக்கத்திலேயே தஞ்சாவூர் அரண்மனை இருக்குது தஞ்சாவூர் அரண்மனையில் அந்த காலத்தில் அரசர்களெலாம் பயன்படுத்தின ஆயுதங்கள் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் உள்ள பொருட்கள் பழமை வாய்ந்த பொருட்களெலாம் நிறையா அங்கே இருந்தது நானும் என் நண்பர்களெலாம் அதை நல்லா பார்த்தோம் சுற்றி பார்த்தோம் எல்லாமே ஒரு பழமையான பொருட்களெலாம் பார்க்கும் போது எங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருந்தது அது மட்டுல்லாமல் தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடய கோபுரத்தோடய நெழலு வந்து அதோடய சுற்று வட்டாரத்துக்குள்ளே உள்ள எந்த இடத்துலையுமே அதோடய நெழல் வந்து படாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே ராஜ ராஜ சோழரு தான் அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினாரு அவங்க அந்த காலத்திலேயே ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி யாருமே இல்லாமல் அந்த காலத்திலேயே அவங்களா தான் கட்டியிருந்துருக்காங்க அப்போ உள்ள அந்த ஆர்கிடெக்ச்சரை பார்க்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த கட்டமைப்பு எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது அது மட்டுல்லாமல் தஞ்சாவூரில் நிறையா புத்தகக் கண்காட்சியெலாம் நடக்கும் அங்கே போனால் நிறைய தமிழ் புத்தகங்கள் எல்லாமே படித்து பார்க்கலாம் நீங்களும் போய் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து இன்னும் நிறையா சுவாரஸ்யங்களெலாம் இருக்குது ரொம்ப பழமையான கோயில் அது வந்து அந்தக் காலத்திலேயே ஒவ்வொரு கல்லும் பெரிய பெரிய கல்லை வச்சு கட்டினது அந்த இடத்துல தஞ்சாவூர் ராஜ ராஜ சோழன் தான் அந்த கோயிலை கட்டியிருந்துக்காரு அந்த கோயிலில் வந்து நிறையா சிற்பங்கள் சிலைகள் எல்லாமே இருக்கும் நிறையா பேர் எல்லாேருமே வந்துட்டு போவாங்க அந்த கோயிலில் நிறையா பார்க்கறதுக்கெல்லாம் நிறையா அழகா இருக்கும் தஞ்சாவூரில் நானும் என் நண்பனும் ஒரு வாட்டி தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே போயிருந்தப்போ